ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து மூணு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து மூணு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து பன்னெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்து பத்து ரெண்டாயிரத்து பத்து